ஹாய் முத்தாண்டி குப்பத்தில் சரஸ்வதி எலக்ட்ரானிக் கடையில் நான் ஒரு பஜாஜ் ஃபேன் வாங்கினேன் அது நல்ல கலரு நல்லா இருந்தது பஜாஜ் ஃபேன் ஃபேன்னுன்றது ஒரு நல்ல நல்ல ஒரு கம்பெனி அது நெனச்சு நான் வாங்கினேன் அதில் மூணு வருஷம் கேரண்டி கொடுத்தாங்க நல்ல வந்து வீட்டில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்ல ஸ்பீட்டாக சுற்றுது நல்லா காற்றும் வருது அது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துது அந்த பஜாஜ் ஃபேன் எனக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஓகே தேங்க்யூ